ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கிராமத்தில் வந்து வீடு கட்டுறோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கிராமத்தில்லாம் இப்போ ஊ வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு ஜாதகம் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்குறாங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் இந்த டைம்மில் வீடு கட்டலாம்மாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கிட்டு அவங்க வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா வந்து வீட்டெல்லாம் இடிச்சிவிட்டு அந்த மண்ணெல்லாம் அந்த செங்கல் அந்த மண்ணை எல்லாத்தையும் அள்ளி கொட்டிவிட்டு அள்ளி கொட்டிவிட்டு இன்ஜினியரை வர சொல்லி வீ வீடு கட்டுறத்துக்கு மேப் போடுவாங்க மேப் போட்டுவிட்டு வீடு இப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த பக்கம் தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு போர் போடுவாங்க போர் போட்டுவிட்டு போர் போட்டுவிட்டு செங் இது அடி சதுர அடி இதில் வந்து நோ இது பில்லர் இது பேஸ் மட்டம் போட்டபேஸ்மட்டம் போடுறதுக்கு கொத்தனார் எல்லாத்தையும் வர சொல்லி வீடு வந்து முத நாள் வந்து முகூர்த்த இது பூ வீ இப்போ கட்டுறோம்னா வீடு கட்டுறோம்னா பூமி பூஜை பண்ணுவாங்க அப்போ முத நாள் வந்து சாமி கும்பிடுவாங்க என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு ச ச சேவை அறுப்பாங்க சேவை அறுத்து சூடம் ஏற்றி கும்பிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிப்பாங்க வீடு கட்ட ஆரம்பிக்கிறப்போ ஆரம்பித்த பிறகு பேஸ்மட்டம் போடுவாங்க செங்கல்லும் மணல் கல் எல்லாம் இறங்கும் எல்லாம் வந்து இறங்குன பிறகு வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க வீடு கட்ட ஆரம்பிச்சு வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க வீடு கட்ட ஆரம்பித்த பிறகு கொத்தனாருங்களுக்கு வந்து இடையில இடையில ஜூஸு இல்லைன்னா டீ வடை எல்லா வாங்கி கொடுத்துக்கிட்டு அங்கே பக்கத்தில் இருந்துகிட்டு பார்ப்பாங்க வேலை வந்து கரெக்டாக செய்யறாங்களா இல்லையான்னு சொல்லிவிட்டு பார்ப்பாங்க அதுவும் வந்து இப்போ போர் போடுறோம்னா சனி சனி மூலையில தான் போர் போடணும் படிக்கட்டு வைப்போன்னு சொல்லிவிட்டு வாஸ்து பிரகாரம் வீடு கட்டணும்ன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சமையல் கட்டு வந்து தஞ்சாவூரு பக்கம் தான் வச்சால் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளையார் மூலையில் வந்து சாமி ரூமு போர் போர் வந்து சனி மூலையில் வை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க டாய்லெட் கழிவறை ஒரு ரூமு வச்சு இன்ஜினியர் மூலியமாக காண்ட்ரெக்டாக ஒருத்தவங்கள்கிட்ட பேசி விடுவாங்க அப்போ வந்து செங்கல் வாரி வச்ச பிறகு டெய்லி வந்து அந்த வீட்டுக்கு வந்து தண்ணி விடுணும் தண்ணி தண்ணி வந்து போர் போட்டு டெய்லியும் தண்ணி விட்டுட்டு இருக்கணும் தண்ணி விட்டுட்டு இருக்கணும் இது பேஸ்மட்டம் போட்ட பிறகு பேஸ்மட்டம் போட்ட பிறகு செங்கல்வரி செங்கல்வரி வச்ச பிறகு செங்கல்வரி வச்ச பிறகு மோல்டு போடுவாங்க மோல்டு போடுற அன்னைக்கும் வந்து சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிட்டு சேவை அறுப்பாங்க சேவை அறுத்த பிறகு மோல்டு போட்டோன்னே அதுக்கப்பறம் கொஞ்ச நாள் விட்ருவாங்க பலகை அடிப்பாங்க கம்பி வச்சு பில்டர் போட்டு பலகை கட் பலகை கட்டுவாங்க பலகை கட்டின பிறகு கொஞ்ச நாளைக்கு அப்படியே போட்டுருவாங்க கொஞ்ச நாளைக்கு போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பலகையெல்லாம் எடுத்துகிட்டு சிமிண்டு மணல் வாங்கி பூசுவாங்க பூ பூ பூசிவிட்டு சிமிண்டு மணல் எல்லாம் வந்து பூசிவிட்டு பெயிண்ட் அடிப்பாங்க பெயிண்ட் அடித்த பிறகு பெயிண்ட் அடிச்சிவிட்டு பெயிண்டை பெயிண்டை பெயிண்டைஅடிச்சிவிட்டு கரண்டு கரண்டு பா பா ஒயரு கரண்டு இழுக்கறது கரண்டு இழுத்த பிறகு தான் சிமிண்டு வந்து பூசுவாங்க கரண்டு இழுத்துட்டு சிமிண்டு பூசிவிட்டு கீழ வந்து தளம் போட்டு வெள்ளை பெயிண்ட் அடிப்பாங்க வீட்டு வேலை எல்லா வேலையும் முடிஞ்சோன்னே வெள்ளை பெயிண்ட் அடிச்சிவிட்டு நல்ல நாளாக பார்த்து பால் காய்ச்சுவாங்க பால் காய்ச்சிட்டு பால் காய்ச்சுவாங்க பால் காய்ச்சிட்டு உஸ் குடும்பம் இது தொழில் இது வந்து ஒவ்வொரு பால் காய்ச்ச வீடு கட்டிவிட்டு உங்கள் வீடு கட்டிவிட்டு